தொழில்நுட்பம் கல்வி பொழுதுபோக்கு வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து என பல்வேறு துறைகளில் இந்தியாவை மாற்றிய பல தொழில் அதிபர்கள் மற்றும் தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவர்களால் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று நினைக்கிறீர்கள் கடந்த சில வருடங்களாக நம் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து கல்வி கல்வின்னு எடுத்துக்கிட்டால் வந்து நமக்கு வந்து நிறைய சலுகைகளெலாம் வந்து கொடுத்துருக்காங்க லைக்கு சைக்கிள் கொடுக்கறது லேப்டாப் கொடுக்கறது அப்புறம் வந்து மதிய உணவுத்திட்டம் முக்கியமக இது யார் கொண்டு வந்தாங்கன்னா காமராஜர் சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க அதில் சாப்பாட்டுக்காகவே வந்து அவங்க வந்து வேலைக்கு போகிறதா சின்ன வயசுலேயே வந்து வேலைக்கு போகிறதா இருந்துச்சு பள்ளிக்கூடத்துக்கு வராமல் அதனால் மதிய உணவுத்திட்டம் அப்படிங்கறது ஒன்று கொண்டுவந்து அவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு அளிச்சு அவங்க வந்து ஸ்கூலுக்கும் வரமாதிரி செஞ்சு அவங்கள வந்து படிக்க வச்சு சாப்பாடும் போட்டு அவங்களுடைய சாப்பாட்டுக்கு வந்து இவர் வழி செஞ்சார் காமராஜர் அவர் தான் வந்து ஒரு அவர் ஒரு பெரிய தலைவர் நமக்காக வந்து எவ்வளோ செஞ்சிருக்காருல்ல அது அதுக்கப்புறம் வந்து வர்த்தகம் வர்த்தகம்ல வந்து நரேந்திர மோடி நம்ம ப்ரைம் மினிஸ்டர் அவரே வந்து ஜிஎஸ்டி அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கொண்டு வந்தாரு அதனால் வந்து நிறைய மாற்றம் வந்து ஏற்பட்டுருக்குது எல்லாம் சொல்கிறாங்க அதனால் வந்து ரொம்ப கஷ்டம் இதுவாருக்கு எல்லாம் வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்தது நல்ல எண்ணத்தோடய தான் அது நல்லதுக்காக தான் அந்த வரியை கொண்டு வந்தாரு பட் வந்து அது ஏதோ தப்பாக முடிஞ்ச்சால் என்னென் தெரில தப்பாலாம் முடியலை பட் வந்து அது வந்து நம்ம இதுக்காக தான் கொண்டு வந்தாரு அதனால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன்